வீட்டில் தோட்டத்தை பராமரிப்பதும் மலிவானது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நிலமும் எங்களுடையது அது எங்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் நெல் வகைகள் அனைத்தும் நாங்கள் பயிரிடுகிறோம் விலை உயர்ந்தது என்று நான் கணிக்கவில்லை மழைக்காலத்தில் எதாவது எங்களுக்கு விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்நேரத்தில் நாங்கள் அதை மாதிரி நினைப்பதுண்டு தக்காளி போன்ற வீட்டில் நடுவதால் காய்கறிகள் எங்களுக்கு தேவையான வெண்டக்காய் அவரக்காய் மற்றும் முள்ளங்கி இது போன்ற கொத்தமல்லி புதினா போன்றவற்றை நாங்களே நாங்களே பயிரிட்டு கொள்கின்றோம் எங்களுக்கு தேவையானத பூக்கள் அனைத்தும் எங்கள் தோட்டத்திலே நாங்கள் அறுவடை செய்துக்கொள்கிறோம்